ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒவ்வொன்று ஒவ்வொருத்தருக்கு வந்து மகிழ்ச்சி தரும் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸை வந்து ஏற்படுத்தும் அப்டிங்கிறப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஹாப்பினஸ் அப்டிங்கிறது வந்து கிடையாது நம்ம வந்து செய்கிற ஒவ்வொரு வேலையிலேயுமே நம்ம வந்து மகிழ்ச்சியோடு பண்ணணும் ஒரு ஹாப்பினஸோடு பண்ணணும் அப்படினாதான் நம்மளோட லைஃப் வந்து நம்மளுக்கே வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு அரைகொற மைண்டோடு பண்ணினோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்காது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளோட ஃபேமிலி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க கிட்டே நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்மளோட கருத்துக்கள் இல்லைனா அவங்களோட கருத்துக்களை வந்து நம்ம டைரெக்டா ஷேர் பண்ணிக்கிறது பேசுறதுலேயும் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நமக்கு டெய்லி அம்மா சமைத்து தர்றாங்க அப்புடிங்கிறப்ப நம்ம அவங்கக்கிட்ட வந்து அம்மா இன்னைக்கு சமையல் நல்லா இருந்ததே நீ நீ சாப்பிட்டியா அம்மா எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு நல்லா இருந்தது இல்லைனா எப்பவும் பண்ணுறத விட நல்லா இருக்குது இனிமேல் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சஜஷன் சொல்கிறதா இருக்கட்டும் அந்த சிரித்த முகத்தோடு புன்னகையா பேசணும் அப்பா கிட்டே பேசுகிறப்போ அப்பா குட்மார்னிங்ப்பா அப்பா குட்நைட்ப்பா அந்த மாதிரி அப்பா கிட்டே வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கான்வர்ஷேசன் வந்து இருக்காது அப்டிங்கிறப்ப ரெகுலராக இந்த மாதிரி நம்ம விஷ் பண்ணி பழகுகிறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு செல்ஃப் டிஸ்பிளின் வந்து வீட்டில் இருந்தே வளரும் அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கும் அதே போல் வந்து கூட பிறந்தவங்க அதாவது சிப்லிங்ஸ் கூட வந்து சண்டை போடுறதுலையா இருக்கட்டும் ஃபங்க்ஷன் வந்தாலும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுலேயும் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னா வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு பொருளில் வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கும் அந்தமாதிரி எனக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸில் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் எனக்கு மேக்கப் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்து இருப்பிங்க ரீல்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு விஷயம் பண்ணால் ஹாப்பினஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி நான் வந்து மேக்கப் பண்ணாலே நான் வந்து ஹாப்பி ஆகிடுவேன் அதுவும் இல்லாமல் நான் எனக்கு வந்து எனக்கே தெரியல நான் வந்து ரொம்ப சோகமாக இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப மனக் கஷ்டமாக இருக்குது அப்டிங்கிறப்போ நான் வந்து ரீல்ஸ் பண்ணுவேன் எதுக்காக அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ ரீல்ஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம் சிரித்து கிட்டே அந்த பாட்டை பாடுவோம் அப்புடிங்கிறப்ப நம்மளே அந்த கவலையை மறந்து சிரிப்போம் அப்டிங்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து என்னன்னா நான் வந்து கிஃப்ட்ஸ் வந்து எதிர்பாக்க மாட்டேன் ஆனால் என்னோட அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் தங்கச்சி அண்ணா இந்த மாதிரி இருக்கிறப்போ நான் எதிர்பாக்காத போது அவங்க எனக்காக ஒரு பண்ணுற ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன பொருள் ஒரு சின்ன ஏதோ ஒரு பேச்சு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை கூட எனக்கு ஹாப்பினஸாயிருக்கும் அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் ஹாப்பினஸ் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி சில சில விஷயங்கள்ல வந்து ஹாப்பினஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து எப்படின்னா இப்போ எனக்கு டிராவல்லிங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிராவல் பண்ணுறதுல வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அந்த மாதிரி டிராவல் பண்ணுறப்போ எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுகிட்டே எனக்கு வந்து இந்த குத்து சாங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங் கேட்பேன் பட் டிராவலிங் டைமில் குத்து சாங் கேக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நான் டிராவலிங் பண்ணிட்டு குத்து சாங் கேட்டுகிட்டே டிராவல் பண்ணுறது அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றது சாப்பிட்றதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தர் வந்து இந்த நேரம் சாப்பிடணும்ங்குறதுக்காக சாப்பிடுவாங்க ஆனால் நான் எப்படி சொல்வேன்னா சாப்பாட்டுக்காகவே வாழலாம் அப்புடிங்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் அதுவும் இல்லாமல் எதுக்காக எனக்கு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து சமைக்கிறதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன சொல்கிறதுன்னா இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சில சம்டைம்ஸ் வந்து யூடியூபிலலாம் பாக்கிறப்ப வந்து ரெசிப்பிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை நானே வீட்டில் ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுத்து அவங்க சாப்பிட்டு ஏய் ரக்ஷு நீ சமைத்தது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கூட எனக்கு ஹாப்பினஸாக இருக்கும் அதனால என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஒரு சிலருக்கு வந்து வார்த்தையால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் அது ஹாப்பினஸாக இருக்கும் அப்டிங்கிறப்ப நம்மளும் மற்றவங்கள வந்து பாராட்ட கற்றுக்கணும் அதுலேயும் நம்ம ஒரு ஹாப்பினஸாக இருக்கணும் அப்டிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்